எனக்கு பறவைலேயே வந்து பிடிச்ச பறவைன்னா சிட்டுக்குருவி தான் எனக்கு சிட்டுக்குருவி ரொம்ப பிடிக்கும் சிட்டுக்குருவியும் பிடிக்கும் வந்து லவ்பேர்டும் லவ்பேர்ட்ஸும் பிடிக்கும் ஆனால் எனக்கு மோஸ்ட்லி பிடிச்சது சிட்டுக்குருவி தான் ஏன்னால் அது அழகாக அப்படியே கீச்சு கீச்சுன்னு அழகாக கத்தும் அதேமாதிரி வந்து நான் காலையில் தூங்கி ஏழுந்சிக்க போதுலாம் அந்த சிட்டுக்குருவி வந்து எங்கள் வீட்டு மரத்துமேலே வந்து உட்கான்னுருக்கும் நான் வந்து அரிசி போட்டால் அது அழகாக சாப்பிடும் அந்தமாதிரி அது பார்க்கவே ஒரு காலையில் ஏழுந்சிக்க போதே அது ஒரு சூப்பராக இருக்கும் அந்தமாதிரி இதுவெலாம் பார்க்கும் போது அப்புறம் லவ்பேர்ட்ஸ் வந்து நாங்கள் வளர்த்தோம் அது வந்து செத்துருச்சு நான் ரெண்டு வளர்த்தேன் அதில் ஒன்று மட்டும் செத்துருச்சு ஒன்று மட்டும் இருந்துச்சு நான் பறக்க விட்டுட்டேன் அதை அதுவும் நல்லாயிருக்கும் பார்க்க சூப்பராக இருக்கும்